அரசாங்க திட்டத்தில் வந்து இ சேவை இ சேவையில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வருமான சான்றிதல் அப்புறமா ஜாதி சான்றிதல் இப்போ வாரிசு சான்றிதல் அப்புறம் ஒரு விதவை சான்றிதழ் இந்த எல்லாம் முன்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட் ஒரே ஒரு சான்றிதல் வாங்கிறதுக்கு நம்ம கிராம அலுவலர் ஆஃபீஸ்க்கு போய் ரொம்ப கா ரொம்ப நேரம் இருந்து நம்ம அதுக்கு ஒரு தாசில்தார் அப்புறமா ஆர்ஐ இவங்க எல்லாத்தையும் ஒரு ஒருத்தரையா பார்த்து நம்ம ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருந்தது ஆனால் இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆன்லைன் பண்ணனால நம்மனால் நம்மளுடைய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு மிச்சமாகுது இதனால் நமக்கு எல்லா சர்ட்டிஃபிகேட்டையும் நம்மனால் பெற முடியும் இந்த அரசாங்கத் திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவக் காப்பீடு எடுத்துட்டு வந்துருக்காங்க இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா காசு இல்லாத ம மக்கள் கூட அந்த ஒரு திட்டத்துனால் அவங்களுடைய மருத்துவ செலவு பார்த்துக்கிறதுனால நிறைய உயிர் வந்து காப்பாற்றபடுது நிறைய ஏழை குடும்பத்துக்கு வந்து இந்த காப்பீடு திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து யா யாரும் தர முடியாத ஒரு திட்டம் ஆனால் இதை வந்து நம்ம அரசாங்க திட்டம் நமக்கு கொடுத்துருக்கனால ஏழை மக்கள் வந்து ரொம்ப பயன தான் பயனுள்ளதா இருக்காங்க அப்புறம் நம்ம இந்த விவசாயத்திற்கான நிறையா கடன் அப்புறம் இந்த பயிர் காப்பீடு இப்போ பயிர் காப்பீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் விவசாயம் தான் இப்போ ஒரு பூண்டு விளைச்சல் பண்ணுறோம் அப்படினா இங்க வந்து அதிகப்படியான மழை எப்போ வரும்னே தெரியாது நமக்கு அதனால் அந்த பயிர் நாசமாயிடுச்சின்னா நமக்கு கிட்ட தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுவதாயிரத்துக்கு மேலே நமக்கு வந்து இழப்பீடு ஏற்படும் ஆனால் அந்த பயிருக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சாயிரருபா கட்டி அதுக்கு ஒரு காப்பீடு பண்ணி வச்சோம்னா நமக்கு எவ்வளோ முதலீடு போகுதோ நமக்கு நம்மளுடைய இழப்பீட சரி செய்கி ற அளவுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க